இங்கே வந்து நாங்கள் வந்து சமூகம் ஜாதி எதுவும் பார்க்கமாட்டோம் எங்கள் சைடு நாங்கள் எல்லோருமே ஒன்னாக தான் இருப்போம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீனவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் போய்ட்டு நான் அவுங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க எப்படி எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க அதை என்ன பண்ணுறாங்க எல்லாங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து கன்னியாகுமரி சைடு உள்ள ஒரு மீன்ல வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க அவுங்களுடைய எப்படின்னா ஒரு போட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு மிச்சம் ரிட்டன் வந்து அதிகாலையில் வந்து வருவாங்க அந்தமாதிரி இருக்கு அவங்க திருவிழான்னு கொண்டாடுறது எப்படின்னா ஒரு சமீபத்தில் வந்து இனப்பெருக்கத்திற்காக வந்து அந்த கடலில் வந்து விட்டுருவாங்க மீனெல்லாம் அந்த அந்த இனப்பெருக்க காலத்த அப்போ வந்து அவங்க வந்து கடலில் இறங்கமாட்டாங்க ஸோ எப்போ இறங்குவாங்கனா அந்த இனப்பெருக்கம் முடிஞ்சுட்ட அந்த காலத்துக்கு அப்பறம் கொஞ்சம் நாள் கழித்து அதில் வந்து இறங்குவாங்க இறங்கும்போது அந்த மீன்லாம் பிடிப்பாங்க அவுங்களுடைய மீன் பிடிக்கிறதுல வந்து முக்கியமான தாட்ஸாக வந்து அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சு அவங்க வந்து அந்த மீன் பிடி வலையை எல்லாத்தையும் வந்து இழுப்பாங்க இது வந்து நான் வந்து லேர்ன் பண்ண வந்து கற்றுக்கிட்ட கருத்துக்கள்